ஹலோ அந்த கல்யாண ஆட்ரு க சாப்பாடு இந்த விஷயத்துக்காண்டி கூப்பிட்டுருக்கோம் இது ந சாப்பாடு இந்த இது மெனு சொல்லிட்டுங்களா காலையில் சாப்பாட்டுக்கு அதாவது டீ கா டீ காஃபி ம் பாதாம் பால் இந்த மாதிரி இது ம் சரிங்க சார் அப்புறோம் காலையில் டிஃபன் சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குங்களா ம் காலையில் டிஃபன் என்னென்னப் பண்ணுவீங்க ஆ ஆ ம் வேறு ஹலோ வேறு இல்லை நான் அந்த சட்னி இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறேன் என்னென்ன சட்னி ஆ ஆ எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்களா ஆமாம் சார் மொதோல் மொதோல் கல்யாணம் நடத்துறோம் எங்கள் வீட்டில் ஆ சரி இல்லை இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் ஃப ஃபங்க்ஷனு அ மேரேஜு வச்சுருக்கோம் அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாமே இது பண்ணிட்டுருக்கோம் ஆ சரிங்க சாப்பாடு இந்த இதெல்லாம் ஒரு ஐநூறுப் பேருக்கு சமைக்கின்ற மாதிரி மதியத்துக்கு இல்லை மதியத்துக்கு கேட்குறேன் காலையிலைக்கு தான் இட்லி எல்லாமே ஓகேன்ட்டீங்க சரிங்க எவ்வளோங்க பிரியாணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐநூறுவா ஆ ஐநூறுரூவா ஐநூறு இது சரி பார்த்து பண்ணிக் கொடுங்க ஹலோ ஆ சொல்லியிருங்க ஆ ஆ ஆ சரிங்க ஆ சில்லி பரோட்டா ஆ ஆ தண்ணி வசதியெல்லாம் எப்படி எல்லாம் அதெல்லாம் பிரச்சின இல்லைங்களே ஆ ஓகே ஓகே ஆ சரிங்க மண்டபமெம்லாம் நல்லா இருக்குங்களா ஆ ஆ இல்லை எல்லாம் ஐநூறு பேருன்றப்ப அங்குட்டு எல்லாம் எந்த பிரச்சினையும் இருக்காதுல்ல மண்டபத்துக்கு அந்த பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாமே என்ன ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்க

நான் நான் கூப்பிட்றேங்க உங்களுக்கு இல்லை இல்லை ஒ கொஞ்சம் நேரம் கழிச்சிக் கூப்பிட்றேன் ஆ சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க